எனக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் சில நான் சன் டிவியில் விரும்பி நாடகங்கள் சீரியல் அதிகமாக பார்ப்பேன்க அதில் சன் டிவியில் வர்ற நாடகங்கள் ஒன்று விடாமல் பார்ப்பேன் அதில் எதிர்நீச்சல் நாடகம் மிகவும் அழகாக இருக்கிறது அதில் குணோசேகரன்கிற பாத்திரம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காருங்க ஏய் இந்தாம்மா அப்படின்ட்டு பேசுகிற அந்த கேரக்டரை கேட்கறதுக்காகவே ம் எப்போ இரவு ஒன்பது மணி ஆகும் அப்படின்னு அதை எதிர்பார்த்து உக்காந்துருப்பேங்க அந்த நாடகம் பார்க்கறதுக்கு அதுவும் போக பாட்டுகளும் கேட்போம் அதுவும் போக ச யூடியூப்பு சேனலில் வந்து தைக்கிறதிலருந்து கூட பின்றதிலருந்து சமைக்கிறதிலருந்து ஒன்று விடாமல் பார்ப்பங்க ஆனால் அதையும் பார்த்து பை எம்ப்ராயிடிங்கில் இருந்து ஆரி ஒர்க்கு போட சொல்லி தராங்க சட்டை கட் பண்ணுறதுக்கு சொல்லி தராங்க ஸ்டிச்சிங்கும் சொல்லி தராங்க இதை எல்லாமும் உக்காந்து பார்த்து பழகுவேங்க பழகி சுடிதார் நானாக கட் பண்ணி பார்ப்பேன் அதே மாதிரி ஜாக்கெட்டுக்கும் சொல்லி தருவாங்க அவங்க என்ன முறையில் சொல்லி தராங்கன்றதை பார்த்து நானும் அதை நிதானமாய் பார்த்து கட் பண்ணி பார்ப்பேங்க கட் பண்ணதோடு இல்லாமல் ஸ்டிச் பண்ணியும் பார்ப்பேங்க ஏன் எனக்கு தைக்கவே தெரியாதுங்க இருந்தாலும் இதை பார்த்து இதை நம்ம ஆர்வமாக பழகணும் அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு பொழுதுபோக்கு மாதிரிதாங்க அதையும் கத்துக்கிட்டேங்க என்ன ஆச்சரியம் ஒரு பிளவுஸ் நானாக தைச்சு பார்த்து போட்டேங்க அவ்வளோவு அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சு இருந்துச்சுங்க ஆமாம் அதே மாதிரி சமைக்கிறதுக்கும் சொல்லி தராங்க ஒவ்வொரு வெரைட்டிஸ் செஞ்சு அதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு ஆஹா பரவால்லை அதை இதில் இவ்வளோவு இருக்கா அப்டின்னு நினச்சா அதையும் கற்றுக்கிட்டேங்க அதை அதையும் பார்த்து செஞ்சு சமைச்சி ஒவ்வொரு டிஸ்ஸாக சாப்பிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிடுவேங்க அதே மாதிரி சில நேரங்களில் பாட்டும் கேட்பேங்க டிவியில் பழைய பாடல்களாக கேட்கறது கேட்டு அதையும் அதுலையும் சந்தோஷப்பட்டுக்கிறது புஸ்தகங்கள் கொஞ்சம் நேரம் வாசிச்சு பார்ப்பேங்க லைப்ரரியில் போய் புக்கு வாங்கிட்டு வந்து அதை வெச்சுருந்தேன் அதை படிச்சு பார்த்து கதைகளை படிக்கிறதுங்க கொஞ்சம் நேரம் அதையும் படிப்பேங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்டோடு உக்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவேங்க இப்படி பல பொழுதுபோக்குகளில் இதில் மிகவும் பிடித்தது சீரியல் பார்க்கறது தான் அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் வர இந்த ஏ இது கைத்தொழில்கள் வந்து அழகாக சொல்லி தராங்க கூடை பின்ன சொல்லி தராங்க அதையும் கற்றுக்கிடுவேங்க அதுலையும் கொஞ்சம் பொழுது போகும் எனக்கு அதை மாதிரி இ ஆரி ஒர்க்கு சொல்லி தராங்க அதையும் வீட்டிலிருந்தே அதையும் பொழுதுபோக்குகிற மாதிரி அதையும் பார்ப்பேங்க கத்துக்கிடுவேங்க அப்புறம் பேச் ஒர்க்கு சொல்லி தராங்க ஸ்டோன் ஒர்க்கு சொல்லி தராங்க அவ்வளோவும் என்னால் முடியுமா ஒவ்வொரு நாளைக்கு ஒன் ஒன்றா உட்காந்து அதை எப்படி செய்யறாங்க என்ன செய்யறாங்க எப்படி தைக்கிறாங்க எல்லாம் பார்ப்பேங்க பார்த்து என்னால் முடியுமா ஏன் நம்ம மனசு வைச்சா முடியாதது என்ன இருக்குது நம்ம சும்மா பொழுதபோக்குறதுக்கு எதிலையும் நம்ம பொழுத கழிப்போமே அப்படின்னு சொல்லி அதையும் நான் தச்சு பழகுவேங்க பழகுறதுல என்ன நல்லபடியாக வந்துருச்சுங்க அதை பழகி பார்த்ததுல மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆமாங்க அது பழகுன மாதிரியும் இருக்கு பொழுது போன மாதிரியும் இருக்கு நம்ம பிளவுஸ்க்கு நம்மளேயும் ஒரு கைவண்ணம் வரைஞ்சு ஏ கை வேலைப்பாடு செய்வது மனதுக்கு எவ்வளோவு சந்தோஷமாக இருக்குங்க அது எவ்வளோவு திருப்திகரமாவும் இருக்குது பொழுது பொழுதுபோக்குவோங்கிறதை விட அது வந்து விஷயத்தோட பொழுதுபோக்குறதும் ஒரு வேலையோடு பொழுது கழிக்கிறேன்னோ மனதுக்கு வந்து அவ்வளோவு நிம்மதியாக இருக்குங்க அதுவும் கைத்தொழில் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்குங்க அந்த யூப் யூடியூப்ல வர ஒவ்வொரு விஷயங்களும் தையல் கூடை பின்னுறதுலருந்து கூடையிலையே எத்தனையோ வெரைட்டி இருக்குங்க அத்தனையும் நம்ம பார்த்து பழகினோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்று உக்காந்து அது என்னான்னு பார்த்துக்கிர்லாங்க பார்த்தா நம்மளால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம அதை பார்த்து பழகிக்கிலாங்க நல்லபடியாக நம்மளும் கற்றுக்கலாங்க பொழுதும் போகும் வேலையும் ஆன மாதிரி இருக்கும் பிரயோஜனமான மாதிரியும் நம்மளுக்கும் ஒரு பிளவுஸும் ஸ்டிச் பண்ணிண மாதிரியும் இருக்கும் ஆமாங்க இந்த இது வேலை நடந்துக்கிட்டே இருக்கையிலையே பாடல்கள் போட்டு கேட்பேங்க பழைய பாடல்கள் கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க அதையும் கேட்பேன் அதனால் எனக்கு பொழுது போக்குவதும் வேலையோடு பொழுது போகுவதும் பொழுதை போக்குவதும் எனக்கு மனசுக்குள்ளே சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்குதுங்க அதனால் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் என்னோடய வேலைகளையும் நான் பார்த்த மாதிரி ஆயிருச்சு பொழுதையும் போக்கின மாதிரியும் ஆயிருச்சு மனதுக்கு திருப்தியாவும் இருக்குது இதே இது நம்ம பிளவுஸ்க்கு நம்மளே ஆரி ஒர்க்கு டிசைன் போட்ட மாதிரி இருக்குது யூடியூப்பை பார்த்து சுடிதார் கட் பண்ணிணோம் அதை ஸ்டிச் பண்ணி பார்த்தோம் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னோடய கேப்பினஸ் இதுதாங்க ரொம்ப சந்தோஷம்